தம்பி எப்படிய்யா உனக்கு கல்யாணம் எப்படிய்யா கல்யாணத்துக்கு என்னைய்யா பண்ணும் சரிய்யா வேறு ஏ பண்ணிக்கலாம்ய்யா ஆ ம் ம் தம்பி அது கொஞ்சம் க காசு கொஞ்சம் செலவாகுமேய்யா இல்லைய்யா எப்படிப் போனாலும் வந்து நீ சொல்கிற மாதிரின்னா காலையில் ரவா உப்புமா ரசம் பொரியலோடய கேட்குறேன் அதுக்கு வந்து ஒரு ஆமாய்யா ஒரு ஆளுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஐந்நூறுவான்னு வச்சால் கூட ஐந்நூறுபா தேவை இல்லை ஐம்பரூவான்னு வச்சாக் கூட ஒரு ஐயாயிரம் பேத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நீயே பாதுக்கய்யா ஆமாய்யா எனக்கு ஏன்னால் பேமெண்ட் போட்டால் தானே ரெடி பண்ண முடியும் ஆ ஆ சரிய்யா சரிய்யா ஆ ஓகேய்யா அன்றைக்குப் பார்த்தீங்கன்னா தம்பி டீ பால் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை அதுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவாவும்ய்யா ஏன்னால் வந்து நீ சாப்பாட்டுக்கு மட்டும் தான் சொல்கிற இப்போ டீயி காப்பிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு ஆகும் ஆ அப்படி பார்த்தோம்னு வெச்சுக்க கொஞ்சம் ஆ எல்லாமே ரெடி ஆயிரும்ய்யா ஆ

சாப்பாடு வந்து எந்தப் பிரச்சினையும் இருக்காதுய்யா என்னா நீ கேட்டுக்க தம்பி பத்தாயிரம் பேர்க் கூட வரட்டும் நீ சொன்ன மாதிரியே எல்லா இதுக்கும் ஏற்பாடு பண்ணி அனுச்சு விட்றேன் சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்கும் என்ன

அதுலேல்லாம் ஒன்றும் தப்பு நடக்காது நீ கேட்ட மாதிரி தலை வாழை இல எல்லாமே நான் கொடுக்கறது தான் என்னோடய ஸ்பெசாலிட்டி புரியுதா அது இல்லாமல் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறப் பார்த்தியா அந்த சின்னக் குழந்தைகள்லாம் வருதுன்னு ஆ அந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே தனியாக ஸ்பெசல் லிஸ்ட்டாக வச்சு கவனிச்சிக்கிறேன் ஓகேவா எல்லாமே ஓகேவா இருக்கும்ய்யா ஆ எல்லாமே இருக்கும்ய்யா உனக்கு வந்து நம்ம சின்ன கொழந்தை வரும் போது அவங்களுக்குத் தேவையான பாலு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்க வரும் போது அந்த நே நீ சொன்ன மாதிரி ஐஸ்கிரீமு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் அங்கே வெச்சுருப்பேன் வேணுங்கறவோ வந்து வாங்கிட்டுப் போகிறாங்க ஆ ஒன்றும் தப்பேக் கிடையாது வேறு என்னென்ன வேணும் அதை மட்டும் சொல்லு ஆ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிய்யான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு மண்டபம் பிடிச்சிட்டேன் உங்களுக்கு என்றைக்கு தோதுன்னு சொல்லுங்க அன்றைக்குப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆ சரிய்யா சரிய்யா ஆ சரிய்யா ஆ

ஆ சரிய்யா சரிய்யா ஓகே ஓகே ஆ ம் ஆ சரிய்யா தம்பி உனக்கு

இல்லைய்யா உனக்கு என்ன சொன்னியோ அந்த பர்ஃபார்மென்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுப்போம் உங்களுக்கு என்னத் தேவையோ அதை ஃபுல்லாக முடித்துக் கொடுக்குறது தான் என்னோடய வேலை ஃபுல்லா அதெலாம் சரி என்ன உனக்கு என்னத் தேவையோ அதை செஞ்சுக் கொடுக்கறது தான் என்னோடய பொறுப்பு என்ன ஆ ஒகேய்யா தம்பி ஓகேய்யா ஆ

தம்பி மூணு நேரத்துக்கும் நம்ம ஸ்பெசல் லிஸ்ட்டாக கவனிச்சுக்குவோம் ஓகேவா கொழந்தையளுக்கு தனியாக வச்சுக்குவோம் நம்ம இந்தப் பெரியவங்களுக்குத் தனியாக வச்சுக்குவோம் என்ன ஆ நீ சொன்ன மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்கறது என்னோடய பொறுப்பு அதை நான் பண்ணித் தர்றது தான் என்னோடய முக்கியமான ஒரு பொறுப்பு தம்பி இன்னோன்னு பார்த்தீன்னா விமலுக்கு விமலு வந்து இப்போ எனக்கு கல்யாணம் முடிக்கப் போகிறேன்னு சொல்லியிருக்கான் ஆமாம் ஏன்கிட்ட தான் சொல்லியிருந்தான் அவனுக்கு வந்து அவங்க தம்பிக்கே நான் தான் பண்ணியிருந்தேன் சரியாக உங்க அண்ணனுக்கு ஆ அந்த மாதிரி பிரம்மாண்டமான பண்ணிரலாம்ய்யா

ஆ ஓகேய்யா உனக்கு என்னத் தேவையோ ஆ சொல்லுய்யா

ஆ சரிய்யா நான் எல்லாம் உ னக்கு என்னத் தேவையோ அதை செஞ்சுக் கொடுக்கறது தான் என்னோடய பொறுப்பு ஓகேவா ஆ சரிய்யா சரி ஆ சரிய்யா நீ பார்த்து எனக்கு கூப்பிடு வைக்கிறேன் ஆ சரிய்யா தம்பி சரி